என் குடும்பத்துக்காக நான் ஆரோக்கியமாக செய்கிற உணவுன்னு பார்த்தா மோஸ்ட்லி சப்பாத்தி ராகில வந்து குழி பணியாரம் ராகி கூழ் ராகில அல்வா செஞ்சு கொடுப்பேன் அம்மாவுக்கு சுகர் பேஷண்ட்னால் அவங்க ஸ்வீட்ஸ் சாப்டாக ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸ்வீட்டு அதனால சக்கரை போட்டு செய்யாமல் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு டீ போட்டாலும் பனங்கற்கண்டு டீ தான் யூஸ் பண்ணுறது அப்புறமா கிரீன் டீ யூஸ் பண்ணுவோம் வீட்டிலேயே கிரீன் டீ வளர்க்குறோம் அந்த கிரீன் டீ செடி தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ராகில யூஸ் பண்ணது திணை வகைகள் அதிகமாக யூஸ் பண்ணி சமைப்பேன் நான் திணைல வந்து கிச்சடி குதிரவாலி அரிசில்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்மல்லா அரிசி செய்கிற மாதிரி அந்த டேஸ்டும் தான் இருக்கும் வீட்டில அரைச்ச செக்கு எண்ணெயாக தான் யூஸ் பண்ணுறோம் அதுவே கொஞ்சம் ஆரோக்கியமான உணவாக தான் இருக்கும் தேங்காய் எண்ணெயும் அதேமாதிரி வீட்டில் காய வச்சு அரைப்போம் அந்த தேங்காண்ணய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சுகர் பேஷண்ட் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அந்த கிரீன் டீ ராகில செஞ்ச குழி பணியாரம் அதெல்லாம் செஞ்சேன்